அக்சுவலாக இந்த உலகம் ஒரு கிஃப்ட்னால் அதை நாம் தான் செஞ்சு தரணும் அப்படிங்கிற மெத்தட்டே மறந்துடுச்சுனு நினைக்குறேன் ஏன்னால் ஏதாச்சு ஒரு ஃபெஸ்டிவல் டைம்மோ ஏதாச்சு ஒரு ஃபங்ஷன் வீட்லேயே ஃபங்ஷனோ இல்லை என்கேஜ்மெண்ட்டோ மேரேஜ்ஜோ ஏதோ ஒன்று அந்த டைம்லெலாம் நம்ம கிஃப்ட் வந்து அதிக பிரைஸில் இருக்கிற பொருளை தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அதிக பிரைஸ் இருக்கிற பொருளை தான் வாங்கி கொடுக்குறோம் ஆனால் யாருமே ஒரு கிஃப்ட் பிரசெண்ட் பண்ணும் போதோ அதை வந்து நாம் தான் செய்யணும் நாமளே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சது இல்லை ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் நிறையா பேருக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கேன் ஆனால் எதுவுமே மார்க்கெட்லேயோ வெளியேயோ வாங்கி கொடுத்தது இல்லை ஒரு பர் டே பார்ட்டினால் கூட நான் வரைஞ்சு தருவேன் ஒரு ஒரு சார்ட்டில் வந்து நான் கொடு பிரசெண்ட் பண்ண பண்ணுறவுங்களோட ஃபேஸ்சையோ இல்லை எதுலேயாச்சு ஒன்று நான் அவங்களுக்கு கொடுப்பேன் வரைஞ்சு கொடுப்பேன்